நாங்கள் வந்து கீரை சமைக்கிறதில் வந்து சாதம் வடிச்சுட்டு கீரை சாம்பார் செய்வோம் கீரைக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டு எண்ணெய் கடுகு கீரையை வந்து அலசி எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி கீரையை வந்து கடைஞ்சு அது சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் அப்புறோம் அரிசியில் நாங்கள் வந்து பிரியாணி பிரியாணி செய்வோம் அதையே வந்து குக்கரை யூஸ் பண்ணிக்குவோம் யூஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் கடுகு இந்த பட்டை கிராம் இது போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வணக்கி விட்டு தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்து வணக்கி விட்டு புதினா தழை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் போட்டு அப்புறம் அரிசி போட்டு வணக்கி விட்டு மசாலா மெளகா தூள் மல்லித்தூள் பிரியாணிக்குள்ளே மசாலா இது மாதிரிலாம் போட்டு குக்கரில் வச்சு செய்வோம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் சாம்பார் சாப்பிடுவோம் காயில் முள்ளங்கி சாம்பார் முருங்கக்காய் இது மாதிரி காய்கறிகள் சேர்த்து சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் சாம்பாருமே வந்து இதே பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைப்போம் துவரம் பருப்பும் செய் துவரம் பருப்பில் சாம்பாரும் செய்வோம் பாசிப்பருப்பில் சாம்பாரும் அப்படிதான் எண்ணெய் கடுகு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு காயை வந்து முள்ளங்கி கத்தரிக்காய் எந்த காய் இருக்கோ கத்தரிக்காய் பீன்ஸ் கேரட் இது மாதிரி காயை எடுத்து வச்சு எடுத்து வணக்கி விட்டு சாம்பார் அதே மிளகாய் தூள் உப்பு காரம் இதெல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோம் கேரட் பொரியல் பண்ணுவோம் கேரட்டை வந்து எடுத்து அலசி வச்சுட்டு சொரிஞ்சு அதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் கடுகு தக்காளி எண்ணெய் கடுகு மட்டும் தான் போடுவோம் பச்சை மிளகாய் போட்டு கேரட்டை போட்டு வணக்கி விட்டு பண்ணுவோம் பண்ணி இறக்கி வச்சுருவோம் அது மாதிரி பீட்ரூட் பொரியல் முருங்கக்காய் பொரியல் இந்த மாதிரி இப்போ எந்த எந்த காயில் நம்ப கீரை கீரைக் கூட்டும் செய்யலாம் பொரியலும் வச்சு சாப்பிடலாம் கீரைலையும் நிறைய புளித்த கீரைலாம் நாங்கள் கடஞ்சு சாப்பிடுவோம் அது எப்படினால் வேகவச்சு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சு அதில் கீரையை போடுவோம் போட்டு அதை வேகவச்சு எடுத்து தனியாக வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் எண்ணெய் கடுகு வெங்காயம் கொஞ்சம் நிறையா அரிஞ்சு போட்டு ப பச்சை மெளகாய் வர மொளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கிவிட்டு ஜீரகம் போடுவாங்க கீரைக்கினு உள்ளது ஜீரகமெலாம் போட்டு அதை நல்லா வணக்கிவிட்டு கொட்டி கடைஞ்சு சாப்பிடுவோம் கடைஞ்சு சாதத்தில் போட்டு சாப்புடலாம் அப்புறம் வந்து முட்டை இது மாதிரிலாம் நாங்கள் சாப்பிடுவோம் முட்டை வறுத்து சாப்பிடுவோம் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம்